எனக்கு இயற்கை விவசாயம் ஏன் இப்படி இப்படி வர தோணிச்சுன்னா தூண்டுச்சின்னால் காய்கறி வந்து வெளியில் நம்ம கடையில் வாங்கிற காய்கறி வந்து என்றைக்கு வருது எப்போவருது அப்படின் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த காயில் வந்து எந்த சத்துமே இல்லை அவங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லை நேற்று வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க இல்லைனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு கொடுப்பாங்க அந்த காய்கறி எல்லாம் வாடி இருக்கும் ஆனால் வந்து அதே நம்ம வாங்கிட்டு வந்து சமைத்தாலும் அதில் வந்து நமக்கு எந்த சத்தும் இல்லை மருந்தடித்து அவங்க என்ன மருந்து போடுறாங்க கண்டிப்பாக மருந்து தான் போட்டிருப்பாங்க அதில் நமக்கு நோய் தான் வரும் நமக்கு எதுவுமே சத்தான சத்தானதாகவே இந்த இந்த இதில் கிடையவே கிடையாது அதனால் இதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து நான் வீட்டிலேயே தோட்டங்கலை தோட்டக்கலையை வீட்டிலே விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றது அதனால் தான் எனக்கு வந்து அதை தூண்டிச்சி என்னென்ன காய் போட்டிருக்கன்னா இந்த மாதிரி அவரைக்கா பாவைக்கா புடலங்கா அவரைச்செடி புடலங்கா பூசணிக்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இங்கே இயற்கை தோட்டத்தில் அது வந்து நான் வந்து கம்மியாக காய் வச்சிருந்தாலும் நம்ம வீட்டில்இருந்து நம்ம பறிச்சி சாப்பிட்ற மாதிரி எந்த காய்கறியும் வராது ஏன்னால் நம்ம அப்போயே ஃப்ரெஷ்ஷாக சாப் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் அந்த காய்கறி வந்து நமக்கு சத்துள்ளதாக இருக்குது இதே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா அந்த சத்து இருக்காது அந்த சத்தெல்லாம் கிடையாவே கிடையாது நம்ம இயற்கையாக நம்ம எந்த இதுவுமே போடாமல் நம்ம என்னன்னா நம்மஅதுக்கு என்னன்னா உரம் போடுறோம் நம்ம நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த காய்கறி தோட்டத்தில் நம்ம வீட்டில் வந்து ஆட்டு எரு போடுறோம் கோழி எரு போடுறோம் மாட்டு எரு போடுறோம் இது தான் அது வந்து நம்ம இயற்கையாக உருவாகினது தான் நாம் போடுறோம் ஆனால் கடையில் வாங்கினா கண்டிப்பாக மருந்து தான் அதில் கலப்படம் பண்ணியிருப்பாங்க மருந்தில்லாமல் எ இப்போ நம்ம கடையில் வாங்கிற பொருள் எதுவுமே மருந்து இல்லாமல் இப்பெல்லாம் வரதே கிடையாது ஆனால் தோட்ட நாம் வீட்டில் இது பண்ணால் வீட்டில் நம்ம எதாவது மருந்து அடிக்கிறோமா கிடையவே கிடையாது இயற்கையாக இருக்கிற உரம் தான் நாம் அந்த செடிகளுக்கு நாம் போடுறோம் அதனால் தான் நீங்களும் நான் நானும் வீட்டில் இருக்கிறது தான் பண்றேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது தான் இந்த உல இந்த இந்த காலக்கட்டத்தில் அது தான் சத்துள்ளதாகவும் இருக்கும் மருத்துவ குணமாகவும் இருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் நாம் நல்லா இருக்கலாம்